ஆ சொல்லுங்கள் மேடம் ம் ஆமாங்க மேடம் ஆ சொல்லுங்கள் ஆ சரிங்க ஆ ஆ எடுத்துருக்கிறேன் மேடம் பூவெல்லாம் எப்படி தரமெல்லாம் எப்படி இருக்குது மேடம்

ஆ சரி எவ்வளோ ஆ நீங்கள் எவ்வளோ மேடம் சொல்லுறிங்க கிலோ ஒரு கிலோ ஆ சரி எத்தனை கிலோ வரும் மேடம் டெய்லி ஆ சரிங்க மேடம் வந்து எடுத்துக்குறோம் ஆ சரி வேறு எதனா தோட்டம் இருக்கா மேடம் வேறு எதனா பூ இருக்கா ஆ சரி அது கொடுக்க முடியுமா மேடம் உங்களுக்கு ஆ ஆ சரி சரி அதுவும் அமிச்சி விடுங்க நான் எப்படி இருக்கு பார்த்துட்டு நான் கால் பண்ணுறேன் மேடம் உங்களுக்கு அதேமாதிரி

ஆ சரி சரி நான் ஒரு டைம் வந்து நேரில் வாங்கிட்டுறேன் மேடம் அடுத்து அடுத்து வந்து நாங்கள் அந்த ஊர் பஸ்ஸு வரும் அந்த பஸ்ஸுக்கு சொல்லிவிடுவோம் நீங்கள் அந்த பஸ்ஸில் பேக் பண்ணி கன்டைக்டர் ட்ரைவர் கையில கொடுத்திங்கனா அவங்க கொண்டாந்து கடையாண்ட வந்து போது நான் வாங்கிக்கிறேன் மேடம் ஏன்னா அது டெய்லி டெய்லி அந்த பஸ் ரூட்டில் போகும் ஏற்கனவே நாங்கள் அப்படி தான் வாங்கிட்டுருக்கோம் ஒரு நாள் மட்டும் நான் வந்து பார்த்துட்டு பூ ரகோல்லாம் எப்படி இருக்கு என்னன்றது பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துருவோம் நாங்கள் ஆ டெய்லி அவங்க கையில கொடுத்துருங்க நாங்கள் நீங்கள் வாரம் கேட்டாலும் பைசா கொடுத்தர்றோம் இல்லை மாதம் கேட்டாலும் கொடுத்துர்றோம் மேடம் உங்களுக்கு எப்படி க க மாதம் கேட்ட ஃபுல்லாக அமிச்சிர்றோம் இல்லை டெய்லி கேட்டாலும் கொடுத்துர்றோம் ஆ பைசாவை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் ஆ சரிங்க மேடம் வரோம் மேடம் கிளம்பி நாளைக்கு காலையில வரோம் மேடம் ஆ சரி ஆ தேங்க் யூ மேடம் ஆ சரி